ஏன் செலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அது இப்போ ரீசார்ஜ் ஏத்த மாதிரி ஏன் செல்லில பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாக்கணும் அதுக்கு வந்து பேலன்ஸை பார்க்கணுன்னா ஏன் நம்பர் கரெக்டான்னு நான் செக் பண்ணும் அதுக்கு செக் பண்ணுறத்துக்கு எஸ்எம்எஸ் மூலியமாக செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லன்னா ஃபோன் மூலியமாக ஃபோன் கால் பண்ணி அது மூலியமாக செக் பண்ணிக்கலாம் எஸ்எம்எஸ் மூலியமாக ஓடிபி வரும் அதை வச்சு செக் பண்ணிக்கிறேன் ஏன் நம்பர் தான்னு அது மாரி ஃபோன் மூலியமாகவும் இங்கே நம்பர் சொல்லுவாங்க அது மூலியமாகவும் நம்ப செக் பண்ணிக்கலாம் நம்பர் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அங்கே ஒரு இங்கே ஓடிபி சொல்லுவாங்க அந்த நம்பர் வச்சுயும் பார்த்துக்கலாம் அந்த அந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் அதற்கப்பறம் நம்ப ஃபோன் நம்பர் வந்து நம்பளுதுதான்னு சொல்லிவிட்டு பார்க்கறதும் ரொம்ப முக்கியம் இதை வந்து ஃபோன் பண்ணியும் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இல்லைன்னா எஸ்எம்எஸ்ஸு பண்ணியும் நம்ப கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃபோன் மூலியமாக ரீசார்ஜும் பண்ணிக்கிறாங்க அந்த ஃபோன் மூலியமா ரீசார்ஜ் பண்ணுறது வந்து இது நம்ப நம்பர் தான் அப்படின்னு பார்க்கறத்துக்கு நம்ப ஃபோன் மூலியமாக எஸ்எம்எஸ் வரும் அது மூ அது மூலியமாகவும் நம்ப பார்த்துக்கலாம்